தமிழ்மொழின்னு எடுத்துக்கின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொலியே வந்து தமிழ்மொழியே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அது ஒரு ஒரு மிகப் பழமையான மொழி அப்படின்னு நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொள்ளலாம் தமிழ்மொழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் தமிழ்மொழி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க பட் வந்து நம்ப நான் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பகுதிகள் மற்ற இந்திய பகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் இருக்காங்க அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழனும் தமிழனும் சேர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு அமைகிறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்மொழி பேசுறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்குறாங்க அதுல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தென்னிந்தியாவில் இருக்கிற மிகப் பெரிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவங்களோட மற்ற மொழிகளுக்கும் தமிழ்மொழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈடுபாடு இருக்கு கண்டிப்பாக ஏன்னா வந்து இப்போ கன்னடா எடுத்துக்கின்னீங்கன்னா ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தமிழோட ஆழ்ந்துருக்கு க தெலுங்கு எடுத்துக்கின்னீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட ஆழ்ந்துருக்கு கேரள மலையாள மொழி எடுத்துக்கின்னீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தமிழ்மொழிகள் தமிழ் வார்த்தைகளோட ஆழ்ந்துருக்கு தமிழ்மொழி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு மிக இது பண்ணுற மாதிரி மொழி தான்